பாட்டு பாடுறது எல்லாம் நிறையா இடத்துல பாடிருக்கேன் அது வந்து எப்படி நான் பதட்டமும் பயமும் வந்து எனக்கு எல்லா இடத்துலியுமே வந்துஇருக்கு இருந்தாலும் நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம பாடிரனும் அப்படின் சொல்லிட்டு ஒரு பயம் வந்து உள்ளே உள்ளுக்குள்ளையே இருந்தாலும் அதை நம்ம பாடி முடிச்சிரணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு வெறி இருக்கும் அந்த பாட்டில் வந்து நான் ஏதாவது தப்பாக நான் ஏதாவது சொல்லிருவனோ அப்படிங்கிற பயமும் எனக்கு இருக்கும் அப்படி தப்பாக ஆனாலும் நான் அதை வந்து வெளியே காட்டிக்காமல் நான் அதை மறுபுடியும் கண்டினியூ பண்ணி நான் அதை பாடிருவேன் அது வந்து மக்கள் ஏற்றுப்பாங்கன் சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு எனக்குள்ளையே நான் கொடுத்துட்டு நான் அந்த பாட்டெல்லாம் பாடிருவேன் நிறையா ஃபங்க்ஷனில் பாடிருக்கேன் கோவில் ஃபங்க்ஷன்லையும் பாடிருக்கேன் வெளி பூஜையில் போகும்போதும் நான் அந்த பாட்டெல்லாம் பாடி அதை நான் வந்து எனக்குன்னு என்னை நானே நான் ரசிச்சிவிட்டு அந்த பாட்டெல்லாம் பாடி நான் ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன்